தமிழ்நாட்டில் நிறைய மதங்கள் இருக்குது அதில் மூணு முக்கிய அதில் மூன்று மதங்கள்னால் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் இப்போ ஹிந்து எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க கோவிலில் வந்து நிறையா சிற்பங்கள் செஞ்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம அவங்க முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்களோட எப்படி வாழ்ந்தாங்க என்ன பாரம்பரியத்தை பின்பற்றினாங்க அதெல்லாம் பேச பற்றி நம்ம அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ வந்து தஞ்சாவூரில் இதை தஞ்சாவூர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாமல்லபுரத்தில் நிறையா கல்வெட்டுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம நம்ம இப்போ இந்த மாதிரி அம்மன் கோயில்லெல்லாம் வந்து இன்னுமே குண்டம் மிதிப்பாங்க அலகு குத்துவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஏதோ வேண்டுல் வேண்டுதல் மாதிரி பண்ணிகிட்டுக்கறாங்க அதுபோக அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னால் நம்ம அவங்க வந்து சன்டே சன்டே எப்போவுமே பிரேயர் பண்ணுவாங்க அவங்க வந்து குட் ஃப்ரைடே கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ்ஸை ரொம்ப கிராண்டாகவே கொண்டாடுவாங்க முஸ்லிம்ஸ் வந்து பக்ரீத்தும் ரம்ஜானும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அவங்க ஏதோ பிரியாணியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சமைச்சு அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவிங்க அதாவது முஸ்லிம்ஸ் வந்து எப்படி கொண்டாடுவாங்கன்னால் அவங்க கடவுளை வந்து மற்றவிங்களுக்கு கொடுக்குறது மூலமா அந்த கடவுளை உணர்வது மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஸோ அவங்க சாப்பாடு செஞ்சு மற்றவிங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவிங்க ரிலேஷனாக இல்லையா அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்க ஆனால் செஞ்சாங்கன்னால் பக்கத்தில் இருக்கிறவிங்க எல்லாேருக்குமே கொடுத்துருவாங்க